நகரங்களில் வந்து குழந்தைங்க பர்த் டே அப்பா அம்மா பர்த் டே வந்து சிறப்பாக கொண்டாடுகிறாங்க அதுக்கு வந்து கொண்டாடுகிறதுக்கு வந்து பெர் பெரி சுவீட் கடையில் வந்து கேக் ஆட்ரு கொடுத்து மிச்சர் அதெலாம் செய்கிறாங்க ஆனால் கிராமத்தில் வந்து அந்த பிறந்த நாள்களுக்கு வந்து கொண்டாடுகிறது வந்து கோயிலுக்கோ குளத்துக்கோ போய்விட்டு வந்து அவங்க வீட்டோடு வந்து சாமி கும்பிட்டுக்குறாங்க ஆனால் நகரங்கள் அதிக ஆடம்பரத்தோடு வந்து பணத்தை வந்து நிறைய விரயம் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து இரவு நேரங்களில் வந்து மது பாட்டில்கள் அப்புறம் வந்து சிக்கனு மட்டனு வந்து நிறைய ஆடம்பரம் செய்கிறாங்க கிராமங்களில் அதுமாதிரி எதுவுமே இல்லை இப்போ இருக்கற ற காலகட்டத்தில் பார்த்தா ஒரு கோயிலுக்கு போய்விட்டு நாலு பேருக்கு வந்து பிரசாதமாக மாதிரி கொடுத்துட்டு மக்கள் வந்து கிராமத்தில் சிறப்பாக முடிச்சுக்கிறாங்க ஆனால் நகரங்களில் வந்து ஆடம்பரமாக வந்து கொண்டாடுறாங்க